நான் தஞ்சாவூர்லேந்து சென்னைக்கு வந்து ரயிலில் பயணம் செஞ்சிட்டிருந்தேன் இரவு நேரம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது அதனால ஸ்விகி செயலி மூலமாக வந்துட்டு நான் உணவு வந்து ஆடர் பண்ணேன் ரெண்டு இட்லி சப்பாத்தி தோசை எல்லாம் ஆடர் பண்ணேன் எனக்கு வந்துட்டு நான் அடுத்த பயணம் செய்ய வேண்டிய ரயில் வந்துட்டு தாமதமாக வரும் அப்படின் சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு நான் ஆடர் பண்ணேன் ஆடர் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு எனக்கான ரயில் வந்து எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தகவல் வந்து சொன்னாங்க அதனால வந்துட்டு நான் ஆடர் ஆடர் பண்ண உணவை வந்துட்டு நான் வந்துட்டு கேன்சல் பண்றேன் கேன்சல் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து கேன்சல் பண்ணி ரெண்டு மூணு நாளாகுது எனக்கு வந்துட்டு எனக்கான பணத்தை வந்துட்டு அவங்க வந்து திரும்ப வந்து இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை நான் வந்துட்டு இணையதளம் மூலிமா வந்துட்டு அந்த ஆடருக்கான பணத்தை வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு அதுக்கான எந்த விதமான முயற்சியும் அவங்க எடுக்கலை அந்த பணத்தை திருப்பி தரத்துக்கு என்னோடய ஆடர் எண் வந்துட்டு முப்பத்திரெண்டு நான் வந்து எனக்கு வந்து என்னோடய பணத்தை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து திருப்பி தரணும் நான் வந்து இதனால வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் ஃபோன் பண்ணிணாலும் வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டேக்கிறாங்க அந்த செயலி மூலிமா வந்துட்டு நான் எவ்வளோவோ வந்துட்டு சொன்னேன் அதுக்கும் எந்த விதமான பதிலும் எனக்கு வந்துட்டு அவங்க அளிக்காமல் இருக்காங்க அதனால அந்த உணவகத்தில் உள்ளவங்களோ இல்லை அந்த ஸ்விகி செயலியில் உள்ளவங்களோ வந்துட்டு எனக்கு வந்து பணத்தை திரும்ப தரத்துக்கான வேலையை வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்